இருபத்தஞ்சி ஜீரோ ஏழு ரெண்டாயிரத்தி இருவது பத்து ஜீரோ எட்டு பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு இருவத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அஞ்சு ஒன்பது ஆயிரத் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு